எனக்கு வந்துவிட்டு படம் பிடிக்கும் படம் பிடிக்கும் அதை வந்துவிட்டு அதிகம் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக கேட்க மாட்டேன் பட எப்போவோ ஒரு வாட்டி தான் படம் பார்ப்பேன் மற்ற டைம் வந்துவிட்டு நாடகம் அதிகமாக பார்ப்பேன் வீட்டு வேலைல்லாம் முடிச்சிவிட்டு ஏழு மணிக்கு டிவி பார்க்க உக்காந்தனாக்க பத்து மணி வரைக்கும் நாங்கள் நாடகம் பார்ப்போம் எனக்கு நாடகம் ரொம்ப பிடிக்கும் கார்த்திக்கேயன் தீபாரம் ரொம்ப நாடகம் பிடிக்கும் அதில் வந்துவிட்டு இன்ட்ரஸ்ட்டாக அவங்க ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் தீபாவோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு ஏழு மணிக்கு போய் டிவிக்கிட்ட உக்காந்தம்னாக்க மணி பத்து மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டு உக்காந்து இருப்பேன் சாப்பாடு போட்டுக்கிட்டு பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் டைம் போகறது ரொம்ப தெரியாது அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக நாங்கள்ளாம் ஃபேமிலியோட உக்காந்து மணி ஜாலியாக பார்த்துட்டு இருப்போம் அது பிடிக்கும் சீரியல் எல்லாம் ரொம்ப நல்லா பா நிறையா பார்ப்போம் இப்போ டைம் பாஸ் பொழுதனைக்கும் வேலை செஞ்சாலும் ரிலெக்ஸ்ஸாக இருக்கிறத்துக்கு நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் பத்து மணி வரைக்கும் நாங்கள் பார்ப்போம் க நாடகல்லாம் ஜீ தமிழில் நாடகம் ரொம்ப பிடிக்கும் ஜீ தமிழில் நாடகம் நாங்கள் நிறையா பார்ப்போம் இப்போ டைம் போகறது தெரியாது அங்கே இங்கே போக டிவி முன்னாடி உக்காந்துக்கிட்டாக்கா டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிவிடுவன் ஆமாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிவியில நாம கரண்ட் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம் எனக்கு ரொம்ப டிவி பார்க்க பிடிக்கும் நாடகல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஜீ தமிழில் எனக்கு நானும் எல்லா நாடகமும் நாங்கள் பார்ப்போம் ஏழு மணிக்கு ஏ ஏ எட்டு மணிக்கு ஆரம்மிச்சம்னாக்கா பத்து மணி வரைக்கும் நாங்கள் நாடகம் பார்த்துகிட்டு இருப்போம் அந்த நாடகம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதில் வந்துவிட்டு அவரு கார்த்திகேயன் ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் தீபா வந்துவிட்டு எப்போ வந்துவிட்டு அவங்க பாட் ம மைக்கில் பாடுவாங்கன்னு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இன்னைக்கா நாளைக்கான்னு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக நாங்கள் அதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்னக்குன்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க ஃபேமிலியில வந்துவிட்டு எப்போ அவங்க பாடுறது தெரியுன்னு சொல்லிகிட்டே நாங்கள் இன்னக்கு தெரியுமா நாளைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக பரபரப்பாக நாங்கள் அதை வந்து பார்த்துக்குட்டுருக்குறோம் இன்னக்கு பாடுவாங்களா நாளைக்கு பாடுவாங்களான்னு ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாதுல்லை அதனால அது எப்போ தெரியுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஆர்வமாக நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கதை வந்துவிட்டு நாடகம் அந்த நாடகம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்துவிட்டு அந்த நாடகம் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ரொமான்ஸ்ஸு தீபாவும் கார்த்தியும் ரொமான்ஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் ரொமான்ஸ் நல்லா பிடிக்கும் ஸ்மைல் நல்லா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஆமாம் அது வந்துவிட்டு அப்புறோம் தீபாவை வந்து ஃபேன்ஸியாக சேரீ கட்டினா ரொம்ப அழகாகருப்பாங்க அதை நாங்கள் வந்து ரசிச்சு பார்ப்போம் ரசிச்சு பார்ப்போம் ரசிச்சு ரொம்ப நல்லா பார்ப்போம் எங்களுக்கு அந்த கதை வந்துவிட்டு எவ்வளோ எவ்வளோ வேலை இருந்தாலும் எங்களுக்கு வந்துவிட்டு அந்த கதை பார்த்தா எப்போ போடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம்